நான் இப்போ வந்துட்டு ஓலாவில் வந்துட்டு கேப் வந்துட்டு புக் பண்ணேன் அப்போது கேபில் வந்துட்டு எங்களோடய ஆஃபிஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு போனேன் அப்போது நான் தெரியாமல் வந்துட்டு என்னோடய பர்ஸ வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டேன் என் பர்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டெண்ட்டான கார்ட்ஸுலாம் இருக்குது எனக்கு அது இப்போது எமர்ஜென்சியாக தேவைப்பட்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் கடைசியாக கூட நான் அந்த கேபில் வர்றப்போ தான் என்னோடய பேர்ஸ் பார்த்தேன் கொஞ்சம் உங்கள் எந்த ட்ரைவர் வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு ஓட்டிட்டு வந்தாங்க அப்டின்னு கேட்டு என்னோடய பேர்ஸ் மட்டும் கொஞ்சம் வாய்ந்தர முடியுமா ஏன்னா அதில் கொஞ்சம் இம்பார்டெண்ட்டாக நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்லை என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டு எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக அது எல்லாமே இப்போ எனக்கு தேவைப்பட்றது